மேம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது சரி நான் வந்து பல்க் ஆட்ராக வந்து இங்கே வந்து பர்ச்சஸ் பண்ணலான்னு வந்துருக்கேன் நாங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் தானே உங்களுக்கே தெரியும் நான் ரெகுலர் கஸ்டமருன்ட்டு ஏன்னா வீட்டில் ஃபங்க்ஷன் வேறு பெரிய லெவலில் செய்யலான்ட்டு இருக்கேன் அதனால சரி இங்கே பல்க்காக எல்லாம் கொஞ்சம் அரிசி பருப்பு அதெல்லாம் மேட்டு பல்க்காக வாங்கிக்கலான்னு நான் நான் நினைக்கிறேன் நான் இப்போ நான் பல்க் ஆட்ராக வாங்கினா எனக்கு நீங்கள் டிஸ்கௌண்ட் எல்லாம் பண்ணுவீங்களா சரி நான் வந்து என்னன்னன்னு சொல்லட்டுங்களா ஐட்டம் எனக்கு அரிசி வந்து ஐம்பது கிலோ வேணும் பருப்பு ஒரு ஒரு எனக்கு பிரியாணி அரிசியிலையே கொடுத்துருங்க ஒரு ஐம்பது கிலோ ஆ ஜீரக சம்பா அரிசி ம் சரி ஓகே ஆ ஓகே அதுக்கு அப்புறோம் பருப்பு ஒரு ரெண்டு கிலோ போதும் பருப்பு ரெண்டு கிலோ அதுக்கு அப்புறோம் ஆயில் வந்து ஒரு பத்து லிட்ரு கேனு கேனு தான் எனக்கு வேணும் இந்த பேக்கெட்டெல்லாம் வேண்டாம் ஆ கேன் தான் வேணும் அது நானு கரெக்டாக சொல்லிக்கிறேன் பாக்கெட் இது வேண்டாம் எனக்கு ம் கேனே கொடுத்துருங்க பத்து லிட்ரு அது கொடுத்துருங்க நெய்யும் ஒரு ஒரு ரெண்டு கிலோ கொடுத்துருங்க நல்ல நெய்யாக இருக்கணும் ஆ ஓகே அப்புறோம் முந்திரி திராட்சை நீங்கள் எனக்கு ரெகுலராக எது போடுவீங்களோ அதே போட்டு விட்ருங்க நான் வீட்டுக்கு நான் ரெகுலராக ஆ அப்போ அதே நீங்கள் போட்டு விட்ருங்க அதே போட்டு விட்ருங்க முந்திரி திராட்சை எல்லாம் வந்து எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வேணும் முந்திரி திராட்சை அதெல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ போட்டுவிட்ருங்க அதுக்கு அப்புற மேட்டு நான் வாட்ஸப்பில் உங்களுக்கு நான் மீதி லிஸ்ட் எல்லாம் அனுப்புகிறேன் ஓகேங்களா ஆ ஓகேங்க மேம்